நான் சாரீ ஒன்று வாங்கணுன்ட்டு கடைக்கு போய் சாரீ ஒன்று வாங்கலான்ட்டு போனோம் அங்கே போய் ரொம்ப டைம் ஆயிடுச்சு நாங்கள் வெளியில் போனதினால ரொம்ப லேட் டைம் ஆயிடுச்சு நைட்டானதினால அங்கே வந்து எங்களுக்கு கரெக்ட்டாக அந்த சாரீயோடய கலர்லாம் தெரியல அப்படியும் சரி ஓகே லைட்டெலாம் இருக்கே கடையில் லைட்லாம் நெறைய போட்டிருக்காங்க நம்ப இதில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடையில் போய்ட்டு வாங்கினோம் பார்க்கும்போது நல்லாதான் இருந்துச்சு அந்த சாரீ பார்க்கும்போது அங்கே சரி ஓகேன்ட்டு ஓப்பன் பண்ணாமலே வந்து நாங்களும் வீட்டுக்கு வந்து எடுத்திட்டு வந்துட்டோம் எடுத்திட்டு வந்துட்டு நான் அதை அப்போயும் ஓப்பன் பண்ணி பார்க்கல நான் மறுநாள் ஆஃபிஸ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் ஓப்பன் பண்ணாமலே மறுநாள் ஆஃபீஸ் போயிட்டேன் வந்து எனக்கு டூ டேஸ்தான் இருக்குது மேரேஜுக்கு அப்படிங்கிறதினால எங்கள் வீட்டில் வந்து ஸ்டிச் பண்றதுக்காக அந்த சாரீயை வந்து கொடுத்து விட்டுட்டாங்க நாளைக்கு மேரேஜ் இருக்கு சரி ஓகே இன்னிக்கு சாரீலாம் எடுத்து வச்சுடுவோம் நம்ப வந்து பின் பண்ணி வச்சிட்டோம்னா நாளைக்கு மார்னிங் மேரேஜ்க்கு கட்டுறதுக்கு கொஞ்சம் ஈசியாகருக்கும் அப்டின்னு அப்படின்னுட்டு நான் அந்த சாரீயை எடுத்து ஓப்பன் பண்ணுறேன் உள்ளே ஃபுல்லாக அந்த ஸ்டோன்ஸ்லாம் வந்து ஃபுல்லாகவே கொட்டி ரொம்ப ப்ளைனாயிடுச்சி அதுவும் அந்த ஸ்டோன் ஒட்டியிருந்த இடம்லாம் வந்து ஒயிட் ஒயிட்டாக அந்த பசைமாதிரி இருக்கும்ல்ல அதெல்லாம் வந்து அப்படியே அசிங்கமாக அந்த சாரீ சாரீயில் தெரிய ஆரம்மிச்சிருச்சு அந்த கடையில் ரிட்டன் கூட பண்ணமாட்டாங்க எனக்கு ரொம்ப என்னடா பண்ணுறது நம்ப நாளைக்கு காலைல கல்யாணத்துக்கு கட்டணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் அதெலாம் ஒன்று ஒன்றா எடுத்தெடுத்து பார்த்தேன் அந்த சாரீயில் அதெலாம் போகவே இல்லை அப்டேயே ரொம்ப அசிங்கமாகவே இருந்துச்சு அந்த சாரீ ஆனால் அது ஆனால் கலர் நல்லாருந்துதே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஓப்பன் பண்ணாமலேயே எடுத்துட்டேன் அதை பார்த்தா அதே மாரி உள்ளே அப்படியே இருந்தது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு அதனால் அப்புறம் அந்த மேரேஜுக்கே போகலை வீட்டிலருந்து எல்லோரும் போனாங்க இந்த சாரீ இது போனதில் வந்து எனக்கு மனசு சரியில்லாமல் அந்த மேரேஜுக்கே போகலை அப்புறமா வந்து லெஹங்கா ஒன்று ஆர்டரு பண்ணியிருந்தேன் அதே போல தான் என்னோடய ரிசெப்ஷன்க்காக நான் லெஹங்கா ஆர்டர் பண்ணியிருந்தேன் அந்த லெஹங்காவில் பார்த்திங்கனா மேலே டாப் அண்ட் கீழே டாப்பு ரெண்டுமே வந்திருந்துது நான் வந்து ஷால் மட்டும் அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க அது எனக்கு ரொம்ப இதாக போயிடுச்சு கலர்ஸ் எல்லாமே வந்து நான் சொன்ன மாதிரியும் இல்லை அதில் அந்த டாப்ஸ்லையும் ஒரத்துலையும் வந்து கிழிஞ்சிருந்துச்சி அந்த ஷாலும் குடுக்காமல் வந்து அந்த தாவணியும் குடுக்காமல் அவங்க வந்து மிஸ் பண்ணி அனுப்பியிருந்தாங்க என்னோடய ரிசெப்ஷனுக்காக ஆர்டரு பண்ணதில வந்து இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு